நான் பின் தொடர்கின்ற ஃபோட்டோகிராஃபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி சி ஸ்ரீராம் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது தமிழ்நாட்டு லெவலில் இல்லை இந்தியா லெவல்லேயே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த லெவெலுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஸோ அவரை ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அவருடைய ஃபோட்டோ வந்து ரொம்பவே நல்லாருக்கும் எப்படி சொல்வது அந்த பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஏதோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் எனக்கு பர்ஸ்னலாக ரொம்பவே பிடிக்கும் ஸோ அவரை நான் எல்லாத்துலையுமே நான் வந்து இன்ஸ்டாகிராமில் டுவிட்டரில் எல்லாத்துலையுமே வந்து அவரை வந்து ரொம்பவே ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன் அடிக்கடி அவருடைய என்ன போஸ்ட் போடறாரு அவருடைய பழசு பழைய படத்தில் இல்லை பழைய ஃபோட்டோஸ் ஏதோ இருந்துச்சுன்னா கூட அதை பார்ப்பேன் ஏன்னால் எனக்கு வந்து எப்படி ஃபோட்டோ எடுக்கணும் என்ன மாதிரி எடுக்கணும் அப்படின்றத கத்துக்கிட்டதுன்னு பார்த்தோம்னா அந்த பி சி ஸ்ரீராம்ன்ற ஃபோட்டோகிராஃபர்கிட்டே இருந்துதான்